வணக்கம் சார் நான் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்திலேந்து வர்றேன் இப்போ பார்த்திங்கன்னா கோவிட் அதிகமாக சுச்சிவேஷன்ங்கிறது அதிகமாக இருக்குது

முக்கியமாக டிரைவர்ஸ் வந்து மு மாஸ்க்லாம் யூஸ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க இப்போது நேற்று கூட ஒரு கேப்ல போனேன் அந்த கேப் டிரைவர் வந்து மாஸ்க் யூஸ் பண்ணவே இல்லை சொன்னதுக்கு அவர் அலட்சியமாக பதில் சொன்னார் ஸோ வந்து எல்லாரும் வந்து அந்த அலட்சியத்தை காட்டுறாங்க ஸோ வந்து இப்போது பீப்புள்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக மாஸ்க் யூஸ் பண்ணுறது இல்லை எல்லாத்துக்கும் ஒரு அலட்சியம் வந்துருச்சு கோவிட்ல பல உயிர்கள் வந்து பல எழுத்து நம்ம இழந்துருக்குறோம் ஸோ வந்து நீங்கள் அதுக்கு அதனை என்ன ஒரு இது எடுத்துருக்குறீங்க இப்போ அவங்களுக்கு ஒரு கா க கண்டிப்பாக முகக்கவசம் அணியனும்னு சொல்லியிருக்குறீங்களா சேனிடைசர் யூஸ் பண்ணனும்னு சொல்லியிருக்குறீங்களா சமூக இடைவெளிலாம் பின்பற்றணும்னு சொல்லியிருக்குறீங்களா அதெலாம் நீங்கள் சொல்கிறீங்களா இல்லையா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாத நிறைய பேர் வந்து அவங்க மேலே நீங்கள் ஆக்சன் எந்த ஆக்சனும் எடுக்குறது இல்லை ஸோ வந்து அவங்கள் மேலே நல்ல ஒரு ஆக்சன் எடுத்து அவங்கள மாஸ்க்லாம் போட சொல்லி சொல்லணும்னு நான் சொல்கிறேன் கேட்டுக்கிறேன்